எங்கள் வீட்டில் வந்து பார்த்தோம்னா ரெண்டு பசு மாடு ரெண்டு காளை மாடு ஒரு முப்பது பிடி ஆடு இருக்கு ஒரு இருபது செம்பரி ஆடு இருக்கு அதை எல்லாமே நாங்களே தான் மேனேஜ் பண்ணிக்கிறோம் கால்நடையை நாங்களே தான் வளர்த்துக்குறோம் ஸோ கிராமம் அப்படின்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை வயலில் நிறையா பில்லுகள்லாம் நிறையா இருக்கு ஆடு மாடுகளுக்கு தேவையான இலை தழைகள்லாம் வெட்டியாந்து போட்டுருவோம் காலில் ஒரு பதினோரு மணி வாக்கில் மாடு ஆடு மாடு மேய்க்க ஓட்டிகிட்டு போனோம்னா ஒரு நாலு நால்ரை வரையும் மேய்ப்பாங்க அப்புறம் வீட்டில் கொண்டாந்து கட்டிவிடுவாங்க தண்ணி வசதி பக்கத்துலயே ஏரி இருக்கிறதுனால எல்லாமே தண்ணி ஏரி தண்ணி குடிச்சிக்கும் கால்நடைகளை ஏரிலயே நாங்கள் குளிப்பாட்டிக்குவோம் சுத்த பத்தமாக இருக்கும் மாட்டு கொட்டா ஒன்று இருக்கு தொழுவம் ஒன்று இருக்கு ஸோ கா டெய்லியுமே கால்லையும் மதியம் ரெண்டு வேளையும் க்ளீன் பண்ணிருவோம் ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா மாடுகளை நாங்களே தான் பார்த்துக்குறோம் நாங்கள் எங்கேயாது வெளியில போகறோம் எதாவது ஊர் வீட்டில ஃபங்க்ஷன் எதாவது திருவிழா ஊரில் விசேஷம் அப்படின்னா மட்டும் பக்கத்தில் எங்கள் சொந்தக்காரவங்களை கொஞ்சம் ஹெல்புக்கு கூப்பிட்டுக்குவோம் கால்நடையை கவனிச்சிக்கிறதுக்குன்னு யாரையும் அல்ல நாங்கள் தான் எங்களோடைய சொந்த பராமரிப்பில் தான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த கால்நடை பராமரிச்சிக்குறதுனால எங்களுடைய வருமானம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு இந்த சைடு இன்கம் அடிஷ்னல் ஒரு கூடுதல் வருவாயாக எங்களுக்கு கிடைக்குது இதுனால எங்களுடைய எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் கொஞ்சம் முன்னேறது நல்லாருக்கு கால்நடைகள் உண்மையிலே பார்த்தோம்னா விவசாயத்தில் வர வருமானத்தைவிட கால்நடைகள் வளர்க்குறதுல நல்ல ஒரு வருமான இருக்கு கால்நடைகளுக்கு தேவையான அந்த தழைகள்லாம் நிறையா நம்ம வயல்வெளி ஓரத்துல இருக்கிற மரங்கள்லேந்து கிடைக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி நம்ம வெளியில வெளியூருக்கு ஆடு மாடை கூப்பிட்டு போகணும் மேய்ச்சலுக்காக வெளிநிலங்க வெளியூருக்கு போகணும் அப்படின்ற ஒரு நமக்கு ஒரு அந்த ஒரு சூழ்நிலை ஏற்படல நம்ம உள்ளூர்ல தேவையான அதுக்கான மேய்ச்சலுக்கான ஆடு மாடுகளுக்கு மேய்ச்சலுக்கான வசதி இருப்பதனால உள்ளூர்ல மேய்ச்சிக்கிட்டு ஓரளவுக்கு நல்லா சுத்தபத்தமாக பார்த்துட்ருக்குறோம் கால்நடைகளுக்கு எதாவது ஒரு நோய் வந்துச்சுன்னா இல்லை எதாவது ஒரு உடம்பு சரி இல்லை அப்படின்னா உடனே டாக்டருடைய கால்நடை மருத்துவருடைய கான்டாக்ட் நம்பர் ஃபோன் நம்பர் எங்கள்கிட்ட இருக்கு கால் பண்ணோம்னா அவர் அதிகபட்சம் ஒரு டூ அவர்ஸில் வந்துருவார் வந்துவிட்டு நல்லா செக் பண்ணிவிட்டு போய்டுவார் அப்படி இல்லனாலும் பக்கத்துலயே ஒரு டூ ரெண்டு கிலோமீட்டர்ல கால்நடை ஹாஸ்பிட்டல் இருக்கு நம்ம போய் டேரெக்ட்டாக போய் பார்த்துட்டு இலவசமாக கூட பார்த்துக்கலாம் இன்னவரையும் அது மேரி ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்தது கிடையாது எப்பயாது வருஷத்துக்கு ஒரு ரெண்டு ஆடு மூணு ஆடு கொஞ்சம் உடம்பு சரியாம இறந்து போகறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி இறஞ்சி இறந்து போன ஆடுகளை நாங்கள் எங்களுடைய வயல் நிலத்துலயே புதச்சிருவோம் அதை இந்த இறைச்சிக்காகலாம் நாங்கள் விற்கிறது கிடையாது சுத்தம் சுகாதாரமாக தான் நாங்கள் நல்ல சுத்தமான ஆடுகளை தான் சேல்ஸ் பண்ணுவோம் ஆடுகளை நாங்கள் வளர்க்கும் போது எங்களுடைய குழந்தைகளை வளர்க்குற மாதிரி தான் சுத்தமாக சுகாதாரமாக தான் வளர்ப்போம் அது தான் வந்து ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் ஆடு மாடுகளை வந்து நாங்கள் ஒரு கால்நடை உயிரினம் அது வந்து ஒரு விலங்கா நினைக்காம அதையும் எங்க குடும்பத்தில் ஒரு ஆளா தான் நினச்சி நாங்கள் வளர்த்துட்டு இருக்கோம் நன்றி வணக்கம்